மாதா பிதா குரு தெய்வம் அப்டின்னு சொல்லிட்டு சொல்வாங்க பஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு நம்ம யாரை மதிக்கணும்ன்றது இந்த லைன்லேயே வந்துடுது மாதான்னா அம்மாவை குறிக்குது இல்லையா ஸோ வந்து நம்ம எப்போமே அம்மாவை வந்து மதிக்கணும் ஏன் கேட்டிங்கன்னா வந்து அம்மா தான் நம்மளுக்கு கெட்டது செய்யமாட்டாங்க நல்வழி படுத்துவாங்க நல்லது கெட்டது சொல்வாங்க கடைசி வரைக்குமே கூட இருக்கணுன்னு நெனைப்பாங்க நம்மள நல்லா நல்லா வாழணும்ன்னு நினைப்பாங்க தப்பு பண்ண கூடாதுன்னு நினைப்பாங்க அதனால வந்து எப்போமே மாதா வந்து எப்போமே அம்மா தான் பர்ஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கனா அப்பா அப்பா வந்து நமக்குத் தேவையான எல்லோத்தையும் வாங்கி கொடுப்பாரு ஏன் எதுக்குன்னு கூடக் கேக்காமல் கூட சரி புள்ளை ஆசைப்படுது கேட்குது அப்படின்னு சொல்லிவிட்டு டாடி எவ்வளோ கஷ்டப்பட்டாவது வாங்கி கொடுத்துருவாரு அடுத்தது பார்த்திங்கனா வந்து அப்பாவும் அதே மாதிரி தான் அதுக்கடுத்தது பார்த்திங்கனா டீச்சர் டீச்சர் வந்து நம்மளுக்கு வந்து படிப்பை சொல்லிக் கொடுக்குறாங்க படிப்பு தான் வந்து நமக்கு லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம கூடவே இருக்குமில்லையா அதனால் வந்து படிப்பு எப்படி படிக்குணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஃபியூச்சரில் என்ன பண்ணணும் எப்படி நடந்துக்கணும் மத்தவங்கக்கிட்டே எப்படி மதிக்கணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கிறதும் நமக்கு வாழ்க்கையில் வந்து டீச்சர் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க அதனால வந்து சொத்து மதிப்புலாம் வந்து நமக்கு முக்கியமில்ல படிப்பு தான் நமக்கு லாஸ்ட் வரைக்கும் கூட வரும்ன்றதும் நமக்கு அவங்க மூணு பேரும் சொல்லிக் கொடுத்து தான் நாம் வந்து இப்போ இந்த நிலமைல இருக்கிறோம் கடைசியாக பார்த்திங்கனா ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் வந்து வந்து ஃப்ரீடம் கொடுப்பாரு ஃப்ரீடம் கொடுக்குறத விட நம்மளையும் மதிப்பார் நம்மளையும் மதிப்பார் நம்ம அவ்வளோ அவங்கள மதித்தா தான் அவரும் நம்மள மதிப்பார் ஸோ இவங்க மாதா பிதா குரு தெய்வம் இவங்க நாலு பேரையும் மனசில் வெச்சிக்கிட்டு நம்ம எல்லா வேலையும் செஞ்சோம்னா அது நமக்கு நல்லதாக தான் முடியும்